என்னுடைய குழந்தைகளை வந்துட்டு நான் பிரைவேட் ஸ்கூலில் தான் படிக்க வைக்கிறேன் அந்த பிள்ளைங்களுக்கு பள்ளிக் கட்டணம் அப்படினு பார்த்தீங்கனா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஃபஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது ஃபீஸ்ஸு இப்போது வந்து விலைவாசி உயர உயர என்ன ஆகுது பள்ளிக் கட்டணமும் வந்து அதிகப்படுத்திருக்காங்க அதனால் வந்துட்டு ஒரு நடுத்தரமாக இருக்கக்கூடிய மக்கள் வந்து பிரைவேட் ஸ்கூலில் நம்ம பிள்ளைங்கள படிக்க வைக்கணும் அப்படினு நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க அவங்ளால இதை சமாளிக்க முடியல அதனால் அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க எங்கள் பிள்ளைங்க அப்படினு ப எங்கள் பிள்ளைங்க எப்படினா நாங்களும் ஒரு நடுத்தரமான ஃபேமிலி தான் என்னுடைய ரெண்டு குழந்தைகளையுமே நான் பிரைவேட் ஸ்கூலில் தான் சேர்த்துருக்கேன் என்ன ஒரு பெனிஃபிட்டு அப்படினு பார்த்தீங்கனா எங்களுக்கு என்னுடைய ரெண்டு குழந்தைகளுக்குமே வந்து மந்த்லி மந்த்லி ஃபீஸ் கட்டுவோம் அது கொஞ்சம் அமௌண்ட்டு ஜாஸ்தியாகவே இருந்தாலும் கூட மந்த்லி மந்த்லி ஃபீஸ் கட்டும்போது அது எங்களுக்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசாக தெரியல நாங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த பணத்தை சம்பாரித்து எங்கள் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறோம் அந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு தகுந்த மாதிரி என் பிள்ளைங்களும் நல்லா படித்து நல்லா பெரியாளா ஆவாங்க அப்படினு நாங்கள் நினைக்குறோம் அந்த என் பிள்ளைங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டுறதுக்காக என் ஹஸ்பண்டும் சரி நானும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டு அது மூலிமா தான் வந்து நாங்கள் அந்த பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறோம் புக் ஃபீஸ் இருக்குது வேன் ஃபீஸ் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கனா அந்த பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ்ஸு அந்த மாதிரி நிறைய ஃபீஸ் இருக்குது அந்த பீஸ் எல்லாம் பார்த்தீங்கனா கொஞ்சம் கம்மியானா நல்லாயிருக்கும் ஆனால் ஓவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் ஒவ்வொரு ப்ரொசீஜர் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து எங்கள் ஸ் எங்கள் பிள்ளைங்க படிக்கின்ற ஸ்கூலில் பார்த்தீங்கனா மந்த்லி ஃபீஸ் கட்டுறது கொஞ்சம் ஈஸியாருக்கு பட் டோட்டலாக பார்த்தீங்கனா ஒரு இயர்க்கு அப்படினு பார்க்கும் போது கொஞ்சம் அதிகமாருக்கு நம்ம ஸ்கூல் ஃபீஸ்ஸை விட வேன் ஃபீஸ்ஸு அப்படினு பார்த்தீங்கனா அது ரொம்ப கஷ்டமாயிருக்கு மழை நாட்களெலாம் வந்து பிள்ளைங்கள வந்து ஸ்கூலுக்கு கூட்டுபோய் கூட்டு வரது கஷ்டமாருக்குனு சொல்லி நாங்கள் என்ன பண்ணுறோம் வேனில் அனுச்சிவுட்றோம் அதனால வந்து வேனு வேனு டிரைவருக்கும் ஃபீஸ் குடுக்க வேண்டியதாக இருக்குது செப்ரேட்டாக வந்து ஸ்கூலுக்குனு வந்து செப்ரேட்டாக பஸ் வசதி இல்லாதனால் நாங்கள் வந்து பிரைவேட் அதுவும் வேனும் வந்து பிரைவேட் வேனில் தான் நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் அதனால வந்து வேன் ஃபீஸ் வந்து ஜாஸ்தியாகுது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பிள்ளைங்கள படிக்க வைக்கிறோம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பிள்ளைங்கள வந்து ஒரு நல்ல எஜுகேஷன் இருக்கக்கூடிய நல்ல ஸ்கூலில் வந்து சேர்த்து அவங்களுக்கு வந்து ஒரு சிறந்த எஜுகேஷனை கொடுத்தா மட்டும் தான் எதிர்காலத்தில் நம்ம பிள்ளைங்க வந்து நல்லபடியாக இருக்க முடியும் ஸோ எல்லா பேரண்ட்டுமே வந்து நம்ம கு அவங்கவுங்க குழந்தைகளை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பாத்துக்கணும் அதே மாதிரி நல்ல ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்த்து நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை நானும் என் குழந்தைகளை நல்ல ஸ்கூலில் தான் சேர்த்துருக்கேன்னு நினைக்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி என் என் பிள்ளைங்கள வந்து நான் நல்லா படிக்க வைப்பேன் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல எவ்வளோ பணம் செலவானாலும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நல்ல கல்வியை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்கள் விருப்பம் நானும் என் ஹஸ்பண்டும் ரொம்ப என் பிள்ளைங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்து அவங்கள நல்லா படிக்க வச்சு பெரியாளாக ஆக்குவோம்